இப்போ இந்தியாவிலேயே போக்குவரத்து வசதிகள் இந்த சாலை வசதி இதெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் வந்து மக்கள்லாம் போகிறதுக்கும் வரத்துக்கும் நல்லா நெரிசு போக்குவரத்து நெரிசலாக இருக்குது அப்புறம் இந்த சவால்லாம் மீட்டுறத்துக்கு மக்கள் ரொம்ப போட்டி இடுவாங்க அதுதான் என்னென்னன்னா இந்த வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா ஒவ்வொருத்தர் இது வு சாலையில் போனாலே ஹெல்மெட் போடணும் இதெல்லாம் முக்கியமாக இதெல்லாம் பண்ணனும் அப்படின்பாங்க இந்த ஹெல்மெட் நம்ம வண்டி டூ வீலரோ ஃபோர் வீலரோ எடுத்துக்கிட்டால் ஹெல்மெட் போடணும் அப்புறம் என்னென்ன பண்ணணும்னா ஹெல்மெட் போடணும் ஓரமாக போகணும் சாலையில் போகும்போது ஃபோன் பேசக்கூடாது வண்டி ஓட்டிக்கிட்டே ஃபோன் பேசக்கூடாது அப்புறம் ட்ரிங்ஸ் பண்ணிகிட்டு வண்டி ஓட்டக்கூடாது ட்ரிங்ஸ் ட்ரிங்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்புறம் ஹெட்செட் போட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்புறம் எந்தெந்த இடத்துல மெதுவாக போகணுமோ அந்தந்த இடத்துல தான் மெதுவாக போகணும் இந்த மாதிரி விஷியலாம் நிறைய இருக்குது